ஆலன் சோலி ஜீன்ஸ் வந்து லாஸ்ட்டாக பர்ச்சஸ் பண்ணிருந்தேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜீன் எடுக்கும் போது எப்படி அதை செக் பண்ணுவேன் அப்படின்னா அதை சுருட்டி அதை நம்ம உள்ளங்கையில் அடங்குகிற அளவுக்கு அது ஜீன் வந்து இருக்கணும் அப்போதான் அது வந்து ஆலன் சோலி ஒரு ப்ராடக்ட் அந்த அந்த ஜீன்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஜீன் அப்படின்றது ஒன்று அது மேக்ஸிமம் ஆலன் சோலியில் அது கரெக்டாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது ஜீன் போட்டோம் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே எந்த ஒரு காற்று வராமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆலன் சோலியில் கிடையாது ஸோ ஃப்லக்ஸிபுல்லாகவும் இருக்கும் ஸோ வியர் பண்ணுகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்